ஹலோ ஹலோ ஆ ஐ யோ ஃபோட்டோ ஸ்டூடியோங்களா என் என்னோடய அக்காவுக்கு வந்து நிச்சயதார்த்தம் அதனால நீங்கள் ஆல்பம் ரெடி ஒரு ஆல்பம் ரெடி பண்ணி தரணும் எவ்வளோ சைஸ் அ அளவு அந்த அளவு அந்த ஃபோட்டோவுடைய அளவு நீங்கள் வந்து அது இல்லை இல்லை எனக்கு ஒரு ஒரு ஒரு வாரத்துக்கப்புறம் கொடுத்தா போதும் ஏன் அடுத்த புதன் கிழமை ஆ ஆ ரெண்டு நா ரெண்டு நாளைக்கப்புறம் வந்து என்கேஜ்மெண்ட் அதுதான் நிச்சயதார்த்தம் நடக்குது ஆ நீங்கள் வந்து போ ஃபோட்டோ அப்போது எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க புரியலை நீங்கக்கா ஃபாட்டி நாற்பது நாற்பது இருந்தால் போதும் ஆ அதுக்கப்புறம் வந்து சைஸ் வந்து அளவு அந்த அந்த ஆல்பத்தோடய அளவு வந்து பெரிசா இருந்தாலும் ஓகே தான் புரியலை ஆ ஆ போட்டுடலாம் போட்டுடலாம் போட்டிருங்க அதுக்கப்புறம் அடுத்து நல்லா கொஞ்சம் கொஞ்சம் ஆ ஆ பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் வேறு என்ன இப்போதைக்கு அப்புறம் எதுனா ஆ கரு கருத்துக்கள் எதுனா லவ் லவ் கருத்துக்கள் அதெல்லாம் காதல் கருத்துக்கள் அதெல்லாம் கொஞ்சம் ஆ சரிங்க ஐயையோ அதுக்கப்புறம் அப்புறம் காசு வந்ததுக்கப்புறமா இதில் ஃபோனில் அனுப்பி விட்டுடறோம் ஆ சரிங்க கல்யாணம் வந்து அதுக்கு அடுத்து மா ஆ அடுத்த மாதம் வருது நாங்கள் வந்து இது இது பதிவு பண்ணிக்கிறோம் அட்ரெஸ்ஸா அட்ரெஸ் வந்து ஆறு கங்கை அம்மன் கோவில் தெரு முள்ளிப்பட்டு ஆரணி திருவண்ணாமலை மாவட்டம் அதுக்கப்புறம் வந்து ஃபோன் நம்பர் வந்து நான் இப்போ சொல்லவா இல்லை அப்புறமா நான் ஃபோன் பண்ணுறேன் நான் ஆ சரிங்க அதுக்கப்புறம் சரி ஒரு த்தே தேங்க்ஸ் சொல்லி நன்றி ஆ ஆ ஆ சரிங்க ஓகேங்க ஓகே வேறு என்ன அதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சுன்னா நான் என்னுடைய உறவினர்களுக்கெலாம் நான் வந்து சொல்கிறேன் இந்த மாதிரி இவங்க நல்லா பண்ணி தராங்க அப்படின்ட்டு ம் சரிங்க சரி ஓகேங்க ஆ சரிங்க ம் ஆ நன்றி நன்றிங்க சரி நன்றிங்க